அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதும் எப்போதும் நல்லபடியாக இருக்கிறதுக்காக எல்லாமே விளையாட்டு ஒரு போட்டி நல்ல போட்டியாக இருக்கும் அந்த போட்டியில் வந்து எப்போதும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஐ மீன் எப்பிடின்னா நேர்மையாக இருந்தாதான் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற முடியும்ன்னு அப்பிடின்னு விளையாட்டுல உள்ள ஒரு விளையாட்டில வந்து ஒரு இது தத்துவம் இருக்குது அந்த தத்துவத்தை நம்ம எப்போதும் மாற்ற முடியாது அந்த வெட்றி விளையாட்டில அதிகமாக எப்போதும் இருக்கிறது வந்து நேர்மை அந்த நேர்மையாக உண்மையாக இருந்தாலே அந்த விளையாட்டில நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போயிடும்ன்னு சொல்லுவாங்க அதேமாரி இப்போ கபடியில் பார்த்தீன்னா கபடியில் வந்து எல்லாத்துலேயும் ரைடு ரெண்டு ரைடு இருப்பாங்க ரைடு போவாங்க ரைடு போகும்போது அதில் ஏமாத்தாமல் விளாட்னான்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா வெளையாடுவாங்க அப்போ வந்து அந்த வாருங்க அந்த பொ பொ கபடி ரொம்ப நல்லா புடிக்கும்னால் அந்த கபடியே நம்ம ஃபோக்கஸ் பண்கிட்டே இருப்பேன் கிரிக்கெட் நல்லா புடிக்கும்னால் கிரிக்கெட்லே நேர்மையாக உண்மையாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்போதும் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் வெற்றிதான் கிடைக்கும் அந்த வெற்றி எப்படி நம்ம அழைச்சிட்டு போகணும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒழுங்காக விளாண்டா சின்ன வயசிலேருந்து விளாண்ருப்போம் சின்ன வயசில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்களோடு விளாண்ருப்போம் அதை ஒழுங்காக விளாடம்போது நம்பளை தூக்கி விட்றதுக்கு ஒரு நேர்மையாக உண்மையாக நல்ல ப்ளேயிங் நல்ல விளையாட்டு இருந்தா நம்பளை தூக்கி விட்றதுக்கு கடவுள் வந்து ஒரு ஆளை ஆளை அனுப்புவார் அந்த அவர் இது வந்து அவர் வந்து நம்ம நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பிடி சாருன்பாங்க பிடி சார் அவர்கிட்ட நம்ம விளையாண்டிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிடி சார் வந்து நம்மளை உயர்த்தி விட்ற முக்கால்வாசி பேருக்கு பிடி சாருதான் உயர்த்தி விட்றது ஸ்டேட் அதை அழைச்சிட்டு போவாங்க அதேமாரி நம்ம வந்து வாழ்க்கையில் ஸ்டேட் அந்த அழைச்சிட்டு பெயிட்டிருக்கும்போது நம்ம உண்மையாக நேர்மையாக விளாண்டோன்னா ஓன்று வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாற்றத்தையும் மொ முழுமையாக வாழ்க்கையை வந்து விளையாட்டை வந்து மாத்திடும் அது மாறும்போது கபடி விளையாட்டு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கபடி விளையாட்டில அதிகமாக வந்து ஜெயிச்சது வந்து சுதாகர் அப்பிடின்ட்டு நம்ம தமிழர் தமிழ்நாட்டில கிராமத்தில் உள்ளவர் வந்து கபடியில நேர்மையாக உண்மையாக விளையாண்ட ஸோ இதுக்கு கபடி வரையும் நம்ம இதில் கபடி ப ப்ரோ ப்ளேயர்ஸ் கபடிக்கு இது பி டீம் வரைக்கும் போயிருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டியாவில பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரை பார்த்தீங்கன்னா டோனி எம்எஸ் டோனியே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா விளையாட்டில வந்து அதிகமாக இது பண்ணதனால நேர்மையாக அருமையாக விளாண்டதுனால அவருக்கு வந்து நல்ல இது கொடுத்தாங்க அதேமாரி விளையாட்டில அவர் ஃபஸ்ட் ஏழையாதான் எம்எஸ் தோனி இருந்தார் அப்புறம் விளையாட விளையாட விளையாட அவர் வாழ்க்கைத்தரம் கொஞ்ச கொஞ்சமாக உயர்ந்து அவர் நேர்மையாக உண்மையாக அதில் விளையாட அவன் வாழ்க்கையே இப்போது டிஃப்ரெண்டாக மாறிக்கிட்டே இருக்குது அந்த மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அது எப்போதும் ஃபோக்கஸ்ஸாக இருக்கணும் ஃபோக்கஸ்ஸாக இருக்கும்போது நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதில் வந்து கையில் ஆகிடும் அப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த வ அந்த கிரிக்கெட் ப்ளேயிங்கை அவர் கை விடாமல் ஒழுங்கா அவர் வந்து டெய் டெய்லியும் ப்ராக்டீஸ் போய்ட்டு டெய்லிக்கும் உண்மையாக அந்த இது எது அவுட்டுன்னா அவுட்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு இதுலேயும் கணிப்பிலையும் அவர் வந்து வாழ்க்கையை மா மாழ்க்கைய மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு ப நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நமக்கு நேரத்துலேயும் அவரு வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருதிலையும் முயற்சி செஞ்சிக்கிட்டே இருப்பார் முயற்சி செய்ய செய்ய செய்ய என்ன பண்ணுவாரு விளையாட்டில வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து உயர்ந்த இடத்துல வந்து அவர் கொஞ்ச உயர்ந்த உயர்ந்து உயர்ந்து உயர்ந்த இடத்துலேருந்து வந்து அவர் ஒரு வாழ்க்கையே ஒரு சூப்பராக மாறிட்டுன்னு சொல்லலாம் இப்போ இந்தியாவை பா இந்தியா டீம்மை அது விளையாட்டு டீம்மை எடுத்துகிடாலே கிரிக்கெட் கிரிக்கெட்டை வந்து பார்த்தீன்னா எம்எஸ் தோனிதான் அவர் வந்து ஜெயிச்சிக்கிட்டே கிங் ஆஃப் கிங் அவர் தான் எல்லாரும் வின் ஆகிடுவாரு வின்னிங்கோடய முதல் படி அவர்தான் அப்பிடின்னு சொல்லிட்டு அவர்தான் போராடுவாங்க அதேமாரியே எப்போதும் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து தரத்தை பொறுத்த தரத்தை உயர்த்தி வந்து நம்ம வாழ்க்கையை விளையாட்டில வந்து தரம் தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்க என்ன பண்ணணுன்னா சி ப்ராக்டீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விளையாட்டு உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சின்னா எப்போதும் நம்ம வா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதுக்கு வந்து எம்எஸ் தோனி விளையாடணும் அது என்ன வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாத்திடும்